பயணிகள் பேருந்தில் போகிறப்ப ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த ஜன்னல் சீட்டு கெடைச்சிரும் அவங்க நல்லா இயற்கையை நல்லா பார்த்துட்டு அவுங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடம் இருக்கும் அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு நல்லபடியாக அது ஒரு சவுகரியமான இடத்துல அவங்க உக்காந்து சீட்டில் உக்காந்துக்கிட்டாவே அவுங்களுக்கு ஒரு பெரிய சும கொறைஞ்சா மாதிரி இதே நிறையா பேர்லாம் வந்து ஓட்டும் எப்படி சொல்கிறது வண்டி ட்ரைவர் ஓட்டுகிற சீட் அவர் சீட்டுக்கு பக்கத்தில் நின்று பிரேக் அடிக்கிறப்போ கீழே விழுந்துடுவாங்க அந்தமாதிரி விஷயலாம் நடக்கும் அந்தமாதிரி விஷயலாம் நடக்கிறப்ப பாக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும் அதேமாதிரி கூட்ட நெரிசல்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாம் ஒன்னாக நிற்கிறப்ப கூட்ட நெரிசல்களில் நம்மள போட்டு நெரிக்கிறப்போ நம்மளுக்கு ரொம்ப அந்த இடத்துல ஒரு மாதிரி தொந்தரவாக இருக்கும் அந்தமாதிரிலாம் பயணிகள் வந்து பஸ்ஸில் போகிறப்ப ரொம்ப அவுங்களுக்கு கஷ்டம் வரும் இதலாம்தான் சொல்கிறாங்க பயணிகள் வந்து ஒரு இடத்துல அமர்ந்துவிட்டா அவுங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நம்மளால நினைக்க முடியாது ஏன்னா அவங்க உக்கார்றாங்க அது பக்கத்தில் நிற்கிறப்ப கீழே குனிகிறேன் இப்போ நம்மள ஒருத்தவங்க வந்து பின்னாடி நெரிக்கிறாங்கனா நம்ம போய் அந்த பக்கத்தில் உக்காந்துருக்கவுங்க மேலே தான் சாய முடியும் அப்போ அவுங்களுக்கும் ஒரு கஷ்டம் இருக்கதான் செய்யும் அதேமாதிரி ஒழுங்காக நிற்க முடியாது நம்ம நிறையா பையில நிறையா எடுத்துகிட்டு வந்திருப்போம் எதாவது எடுத்துகிட்டு வந்திருப்போம் வாங்கிட்டு போய்ருப்போம் அதல்லாம் போகிறப்ப ஒருத்தவங்க வந்து இடிப்பாங்க அது இடிக்கிறப்போ பொருள்லாம் இருக்கிற பொருள் கொஞ்சம் நசுங்கும் நம்மளாலையும் நிற்க முடியாது அவ்வளோ நேரம் இப்போ ஒருமணி நேரம் அந்த பஸ்ஸில் போகிறோனா ஒருமணி நேரமும் நின்னுகிட்டு வரணுன்னா அது எவ்வளோ கஷ்டமாயிருக்கும் இது எல்லாம் தான் இது எல்லாத்தையுமே இது எல்லாம் தான் ஃபேஸ் பண்ணுறாங்க மக்கள் அதுக்கப்புறம் வந்தோனா

அதேமாதிரி பேருந்து ஒட்டுறவுங்களும் டீசல் டீசல் இது எல்லாம் ரொம்ப டீசல் கரெக்டாக போட்டுக்கணும் நடுவில் என்ன பயம் பயம் இருக்கும்னா ஓட்றவருக்கு பஸ்ஸு எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதைப் பார்த்துப்பாங்க போகிறப்ப எதாவது நடுவிலே பஸ்ஸு பிரேக் டவுன் ஆகிடுச்சுனா அதல்லாம் அவுங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும் அந்த இடத்துல அவங்க டக்குனு சரி சரி செஞ்சு பயணிகளை கூட்டு போகணும் பேருந்தில் நான் வந்து போன இடன்னு பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு நான் பேருந்தில் போய்ருக்கேன் அந்த இடத்துலலாம் போகிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு சில இடத்துலலாம் நின்றுகிட்டுதான் வர வந்து நின்றுகிட்டு வர்றப்போலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இதுதான் வந்து என்னுடைய அனுபவங்கள் பயணிகள் வந்து போகிறதப் பற்றி இதுதான் வந்து எப்படி சொல்கிறதுனா நிறையா சீட் இருக்கும் இருந்து எல்லோருமே உக்காந்துருவாங்க அதில் இன்னொன்று என்னன்னு பார்த்திங்கனா நான் இது மாதிரி பஸ்ஸில் போகிறப்பலாம் அந்த கீழே நிக்கிறவங்க அவங்க கையிலருக்க கர்சிஃபோ இல்லை பேக்கோ அதை தூக்கி போட்டுருவாங்க அதை தூக்கி போட்டு இடம் பிடிக்க கூடிய நபர்கள்லாம் இருக்காங்க அந்த மாதிரிலாம் பிடிக்க கூடாது இதுதான் நான் பார்த்த விஷயம்